ஹலோ

பர்னிச்சர் பர்னிச்சர் வேணுங்க வீட்டுக்கு அதுக்கு தான் பண்ணன் ம் இது உட்டனில் வேணுங்க தேக்கு மரத்தில் தான் வேணும்

எனக்கு அலமாரி மேஜை நாற்காலி ஆ அலமாரி அதாவது எங்களுக்கு மினிமம் பட்ஜெட்ல தான் வேணும் அலமாரி ஒரு பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி ஆ மேஜை நாற்காலி ஒரு டெ பத்தாயிரம்

ம்ம் ம்ம் அப்படியும் போடலாங்க ம்ம் தேக்கே இருபத்தஞ்சாயிரம் வருங்களா மேலே குஷன் போட்டு கொடுப்பிங்களா அலமாரிங்க சரிங்க அலமாரி டோர் ஒரு ரெண்டு டோர் இருந்தால் போதும் ஒரு ம் போதும் ஒரு பீரோ மாதிரி பீரோ மாதிரி வேணும் டிசைன் ஒன்றும் வேண்டாங்க ஒரு டோரில் ஒரு கண்ணாடி மட்டும் வச்சு கொடுத்திங்கன்னா போதும்

சோஃபா கொடுங்க பார்த்துட்டு அப்புறம் நான் மறுபுடியும் ஆர்ட்ரு பண்ணுற ஆ செஞ்சிருலாங்க அட்ரஸு நாச்சி முத்துப்புரம் காலனி இங்கே ம் ம் நான் அனுப்பிவிட்றங்க நாச்சி முத்துப்புரம் ம் சரிங்க ஓகேங்க குவாலிட்டி நல்லா தரமாக பண்ணுங்கள்